நாங்கள் வந்து மழை கோவிலுக்கு போகும் போதோ இல்லை வந்துட்டு நாங்கள் வேறு ஹில்ஸெல்லாம் போகும் போது ஏறும் போது ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணி போவோம் அப்படிங்கும் போது பசங்கக்கூட போகும் போது இது அதுவும் வந்து ந சரியான த்ரில்லிங்காக இருக்கும் அதில் வந்துட்டு நம்ம கிளைமேட்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு அப்புறம் வந்து ட்ரக்கிங் போகும் போதோ இல்லைனா வந்துட்டு அங்கே ட்ரிப்பெல்லாம் போகும் போது ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு போவோம் அங்கே போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த கோவிலுக்குலாம் மழை கோவிலுக்குலாம் நாங்கள் போகும் போது ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருப்போம் அங்கே போனால் வந்துட்டு அந்த இயற்கைக்கும் அதுக்கும் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அது போக வந்துட்டு அமைதி கிடைக்கும் அதனால் வந்து சாமி போய் பார்க்கம் போது எங்களுக்கு பெருசாக வந்துட்டு ஒரு மகிழ்ச்சியாக கிடைக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்துட்டு ட்ரெக்கிங் எல்லாம் எங்கேயாது போகும் போது அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவே புதுசாக பார்க்கும் போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு அப்படிங்கும் போது நாங்கள் வந்துட்டு இங்கே எங்கேயுமே எதுவுமே பார்க்காதனால அங்கே போய் புதுசாக பார்க்கும் போது ஜாலியாக என் என்டர்டைமெண்ட்டாக இருக்கும் அப்புறம் போயிட்டு வந்தாவே எங்களுக்கு ரொம்ப ஒரு திரில்லிங்காகவும் இருக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும் நாங்கள் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அதுபோக அங்கே போயிட்டு பார்த்ததுக்கு வந்துட்டு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு எதாது திர்ல்லாக இருந்தாலுமே அதை அனுபவிச்சுட்டு வருவோம் அப்படிங்கும் போது நாங்கள் பயமே ஏதுவும் பயப்பட்டது இல்லை அதுபோக வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே திரில்லிங்காக ஏதோ ஒன்று இருந்தாலுமே அது சரி ஓகே ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கும் போது ஒரு இதாக இருக்கும்